நான் எனக்கு பிடிச்ச செடிங்கன்னு பார்த்திங்கன்னா தென்னை மா வாழை தக்காளி கத்திரி இது போன்ற செடிகளெல்லாம் வளர்த்துட்டு வரேன் அது பாதுகாப்பாக இருக்கணுங்கிறக்காக வேலியும் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு பிடித்தது இது போன்ற செடிகள் நல்லா வளர்த்துட்டு இருக்கேன் வளர்ந்துன்னுன் இருக்குது அதேபோல் கொய்யா வெண்டைக்காய் இந்தமாதிரி செடிங்கள்லாம் வளர்த்துகிட்டு ஒரு பசுமைக் குடில் மாதிரி போட்டு அது தினமும் பாதுகாத்து இந்தமாதிரி செடிங்கள்லாம் நான் வீட்டில் வளர்த்துக்கிட்டு வரேன்